சார் நீங்கள் ராம் ஏஜென்சி ராம்

சா கார் எதுவும் வேக்கன்ஸி இருக்கா சார் வாங்குகிற மாதிரி ம் ம் என்ட்ட ஃபிஃப்ட்டின் லேக்ஸில் பார்க்க லுக்காக நல்லா ப்ரைட்டாக நல்லா ஃபேம்லி கார் ஒன்று வேணும் சார் ஆமாம் ஆமாம் சார் பதினைஞ்சி லட்சத்துக்குள்ளே ம் ம் ம் ஓகே சார் இல்லை ஃபிஃப்ட்டின் லேக்ஸில் இ இ கார் எதுவும் இருக்கா சார் பெட்ரோலு இப்போ நான் ஃப்யூல் போடாமல் எலக்ட்ரிக் கார் எதுனா இருக்கா சார்

சரிங்க சார் நான் ஃப்யூல் போடுறதுலே கொஞ்சம் இந்த ஃபிஃப்ட்டின் லேக்கில் அதாவது ஃபிஃப்ட்டின் லேக் ஆர் ஃபிஃப்ட்டின் லேக்குள்ளே ஏதாவது நல்லதாக கெடைச்சா பரவாயில்ல சார் ம் ஓகே ஆ ஓகே சார் நான் ஃபிஃப்ட்டின் லேக்குள்ளே நல்லதாக ஏதாவது ப்ராண்டு இருந்துச்சுன்னா சஜ்ஜஸ் பண்ணுங்கள் சார் நான் வர்றேன் ம் ஓகே சார் ஆ ஓகே ம் ஓகே சார் ஃபேம்லியாக லுக்காக இருக்கிற மாதிரி நான் வந்து செலக்ஷன் பண்ணுறேன் சார்

ம் ஓகே சரிங்க சார் நான் நேராக ஷோரூமுக்கு வர்றேன் சார் ம் ஓகே சார் ம் ஓகே ஆ தேங்க் யூ சார் ம் சரிங்க சார்